சார் சார் வணக்கம் சார் சார் நான் நாகப்பட்டிணத்துலருந்து ஃபோன் பண்ணுறேன் சார் நான் இங்கே நாகப்பட்டிணத்துல பஸ் ஸ்டாண்ட்டில் நின்றுட்டு இருந்தேன் என்னோடய ஹேண்ட் பேக் வந்து ஒருத்தரு பிடுங்கிட்டு போயிட்டாரு டீ குடிச்சுட்டு நின்றுட்ருந்தேன் புரியல சார் டீ கடையில் சார் நாகப்பட்டிணம் பஸ் ஸ்டாண்ட்டில் ரைட் சைட் போனால் ஒரு டீ கடை இருக்கும்ல சார் அங்கே ஒரு அங்கே டீ குடிச்சிட்டுருந்தேன் சார் ஒருத்தர் வந்து என் பேக்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அது கொஞ்சம் தேடித்தர முடியுமா சார் அவரு கொஞ்சம் ஹைட்டா கொஞ்சம் மெல்லிசாக தான் சார் இருந்தாரு கொஞ்சம் கருப்பா இருந்தார் அவரு என் பக்கத்தில் தான் நின்றுட்டே இருந்தாரு நான் உஷாரா தான் இருந்தேன் அப்புறம் எப்படியோ பிடுங்கிட்டு போயிட்டாரு சார் அவரு எல்லாருமே அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே வந்து ஓடி துறத்தி போய் பிடிச்சாங்க அவர் அதையும் மீறி ஓடிட்டாரு சார் என்னோடய பேக் வந்து கருப்பு கலர் பேகு சார் அதில் ஒரு பொம்மை போட்டுருக்கும் ஆ அது எப்படின்னா கண்டு பிடிச்சி கொடுத்துருங்க சார் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிருபா கேஷ் வச்சுருந்தேன் சார் அப்புறம் நகை வச்சுருந்தேன் என்னோடய நெக்லஸ் ஒன்று வச்சுருந்தேன் அதில் ஒரு முப்பது பவுன் நெக்லஸ் வச்சுருந்தேன் சார் நானு சார் எப்படியாவது கொஞ்சம் கண்டு பிடிச்சி கொடுத்துருங்க சார் அமௌண்ட்டு கொஞ்சம் சரிங்க சார் இப்போது நான் ஸ்டேஷனுக்கு வரணுங்களா சார் ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதி தரணுங்களா ஆ நான் இது உ உ உங்க வாட்ஸ்அப் நம்பர் தான சார் நான் இதுக்கு அனுப்பிவிட்டுங்களா என்னோடய அட்ரஸ் ஃபுல்லா சார் எப்படியாவது கொஞ்சம் கண்டு பிடிச்சி கொடுத்துருங்க சார் நான் ஆ இப்போது நான் ஊருக்கு போகலான்னு நான் இங்கே நின்றுட்ருந்தேன் அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க எனக்காக

சரிங்க சார் நானு இப்போது சரிங்க சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் சார் ம் கால் பண்ணுங்க சரிங்க சரிங்க சார் தேங்க் யூ சார்